மேம் எங்களுக்கு வந்துவிட்டு யூனிஃபார்ம் கொஞ்சம் தச்சு தர வேண்டியதுருக்கு நீங்கள் நல்லா தைப்பீங்கன்னு கொஞ்சம் கேள்விப்பட்டேன் அதனால் தான் உங்கள்ட்ட தைக்கிறதுக்கு வந்தேன் எப்படி தைப்பிங்களா ஒரு இரநூறு பேருக்கு தைக்கணும் மேம் ஓ ஒரு ஒரு யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு ஒரு ஒன் மந்த்தில் எனக்கு வேணும் மேம் எவ்வளோ நாள் ஆகும் ஓகே ஒரு இரநூறு பேருக்கு தைக்கணும் ஒரு டாப்புக்கு எவ்வளோ வாங்குறிங்க ஒரு யூனிஃபார்ம்க்கு ஒரு ஆளுக்கு ம் ம்

இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணலாமே மேம் ஒரு த்ரீ டுவெண்டி த்ரீ தெர்ட்டி இல்லை மேம் மொத்தமாக ஒரு இரநூறு பேருக்கு வந்துவிட்டு மொத்தமாக ஸ்டிச் பண்ண கொடுக்குறோம் தானே அப்படிங்கைல வந்துவிட்டு யூனிஃபார்ம்ஸ் ஸ்கூல் படிக்கிற பசங்க வேறு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாமே சரி மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் நீங்கள் ஒன் மந்த்தில் எப்படி முடிச்சு கொடுத்துருங்க பசங்களுக்கு வேறு கொஞ்சம் ஸ்கூல் வந்துவிட்டு சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுறனால கொஞ்சம் சீக்கிரமாக வேண்டி இருக்கு மேம் அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஒன் மந்த்க்கு குள்ளேயே கொஞ்சம் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆ முடிஞ்ச அளவுக்கு உங்கனால சீக்கிரமாக பண்ணி கொடுங்க எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஸ்கூல் கூட நான் உங்களுக்கு வந்து ஆ வந்துட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதுருக்கு நான் ஆர்டர் கூட வாங்கி கொடுப்பேன் மேம் கொஞ்சம் சீக்கிரமாக மட்டும் பார்த்து பண்ணி கொடுங்க ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ